பொதுவாக மக்கள் வந்து மோசமான அனுபவங்களையும் ஒரு வசதி பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு நீண்ட வரிசை சென்று இந்த மாதிரி மோசமாக அனுபவங்களை சந்திச்சது அப்படின்னா அது கொரோனா காலம் தான் இந்த கொரோனா காலத்தில் மக்கள் படாத அவஸ்த்த பட்டுட்டாங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மோசமாக ஒரு நிலையை வந்து மக்கள் வந்து சந்திச்சுருக்காங்க இந்த கொரோனா காலத்தில் மக்கள் படாத அவஸ்த்த பட்டுட்டாங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலையை வந்து மக்கள் வந்து சந்திச்சுருக்காங்க ஏன்னால் அந்த நேரத்தில் வந்து ஒரு சாதாரண சளி காய்ச்சல் அப்படின்னு போன கூட ஒரு சரியான முறையில் நமக்கு ஒரு சிகிச்சை கிடைக்கல ஏன்னால் அங்கே அங்கே செவிலியர்கள் பற்றாக்குறை வேறு டாக்டர் மருத்துவர்கள் பற்றாக்குறை வேறு அதனால் எல்லாமே பற்றாக்குறையில் தான் இருந்துச்சு ஆனால் கட்டண வசூலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சு ஒன்று ஒன்று அதிக காஸ்ட்லியாக ரொம்ப காஸ்ட்லியாக ரொம்ப அதிகமான ஒரு நிலையில் வந்து இருந்துச்சு அந்த மாதிரி கொரோனா டைமில் வந்து மக்கள் ரொம்ப ஆளு அவதிக்கு ஆளானாங்க அது அது இல்லாமல் குறிப்பிட்டு சொல்லனும்னா அந்த பிரசவ காலத்தில் இருக்கிற பெண்கள் வந்து பிரசவத்துக்கு போகிற பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க டெலிவரி டைமில் வந்து சரியான செவிலியர்கள் வராமல் இருந்தாங்க டாக்டரஸ்ங்க வராமல் இருந்தாங்க அவங்க வந்து ரெண்டு பேர் மூணு பேர் அதே மாதிரி ட்ரைனிங்க்கு வர பிள்ளைங்கள வச்சு பார்க்குறது அதே மாதிரிலாம் நிறைய நடந்துருக்கு அந்த மாதிரி ரொம்ப பற்றாக்குறை மோசமான நிலையை வந்து மக்கள் வந்து சந்திச்சுருக்காங்க அந்த ரெண்டு வருஷம் கொரோனா காலத்தில் மக்கள் மோசமான ஒரு நிலையை வந்து மருத்துவமனையில் சந்தித்து இருந்து கண்டிப்பாக சந்திச்சுருக்காங்க